தமிழக தமிழகத்தில் தமிழ் மொழியை வளர்க்குறது வந்து அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகளை நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்குறாங்க அது எல்லாமே வந்து ஒரு வரவேற்க கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு மேலே அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கனா நம்ம பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்காம தமிழ் மீடியம் சேர்த்துறது இல்லை தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறது இங்கிலீஷ் மீடியம் பண்ணால் தான் வந்து வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்கிலீஷ் தான் வந்து ஒரு அறிவு வளக்குற விஷயம் அப்டிங்கிற மாரி ஒரு தவறான ஒரு விஷியத்தை வந்து பார்த்தீங்கனா கைவிட்டுவிட்டு தமிழ் மொழியில வந்து பார்த்தீங்கனா நிறைய இலக்கியங்களெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதனுடைய உள் அர்த்தங்கள் வந்து அதிகமாக இருக்கு அந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கனா கற்றுக்குறதுக்கு வாய் வார்த்தையாக பேசாமல் நிறைய பேருக்கு வந்து தமிழில் எழுதுறதுக்கு வந்து தெரிய மாட்டங்குது படிக்க மட்டும் தான் தெரியுதே ஒழிய அது எழுதுறது எழுதுறத்துக்கும் அந்த இலக்கியத்தோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கும் இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டங்குது ஏன் பெரியவங்களுக்கும் தெரிய மாட்டங்குது அந்த விஷியத்தை வந்து கற்றுக்கணும் அது வந்து பெற்றோர்களும் கற்றுக்கணும் அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கனா அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லிக்கொடுத்தோம் அப்படினா தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லபடியாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு